இப்போ எங்கள் ஊரில் நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னால் இந்த மாதிரி பெற்றவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குறாங்க அந்த மாதிரி அனாதை ஆஸ்ரமத்தில் சேர்த்து விட்டுறாங்க அதலாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி அவங்க நீங்கள் இருக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டமா இருந்தால் போய் அனாதை ஆஸ்ரமத்தில் விட்டுவிட்டு வந்துவிட்றாங்க அது அப்படி இல்லைன்னா பார்க்க மாட்டேங்குறாங்க அந்த மாரி ஒரு துணி மாற்றி விட மாட்டேக்குறாங்க தூக்கி விட மாட்டேக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அந்த மாரி நடந்துக்கிறதால இந்த மாரி பேரெண்ட்ஸ்ஸுங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க அந்த மாதிரி கிடந்தா அவங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரில்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவங்க ரத்தத்தை சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்துருப்பாங்க அவங்க வளர்க்கும்போது அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த மாதிரி கிடையாது அவங்க ரத்தத்தால் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று எடுத்து வளர்க்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்க லாஸ்ட்டு கஷ்டப்படாத அளவுக்கு நாம்தான் பார்த்துக்கணும் ஆனால் அப்படிலாம் கிராமத்துலெலாம் பார்க்க மாட்டேக்குறாங்க இந்த மாதிரி பணம் இருந்தால் பார்க்கறாங்க அப்படி இல்லைன்னா பணம் இல்லைன்னா பார்க்க மாட்டேக்குறாங்க பணம் இருந்தால்தான் பார்க்கணுன்னு பார்க்கணுன்னா அவசியமே கிடையாது நம்மளுக்கு தெரியும் நம்மள எப்படி வளர்த்தாங்க எப்படி போனாங்ககிறது அவங்க அவங்க எப்படி நம்மளை நல்லப்படியாக பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அவங்க லாஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படாத அவங்களுக்கு நல்லப்படியாக பார்க்கணும் அந்த அனாதை ஆசிரமத்துலெலாம் தூக்கிட்டு போய் அனாதை ஆசிரமத்துலெலாம் போய் விடமுடியாது அவங்க மனது எப்படி கஷ்டப்படும் நாளைக்கு உன் பிள்ளையும் அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் அந்த மாரி எல்லாம் பண்ணுறது தப்பு அவங்கள நல்லப்படியாக கவனிக்கணும் நல்லா பார்த்துக்கணும்